எனக்கு வந்து பொன்னியின் செல்வம் புத்தகம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரலாறு பற்றி நிறைய இருக்கும் வரலாறில் எப்படி அரசர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றி நிறைய இருக்கும் அதில் அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்தை நம்ம ஒப்பிட்டு படிக்கும் போது இப்படி தான் வாழ்ந்தாங்களான்ற ஒரு அனுபவம் நமக்கு அதில் இருக்கும் அதனால போர் போருக்கு அதாவது சண்டை போடுறதோ இல்லை எப்படி அதில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாம் பார்க்கறோம் ஏன்னால் எதுலேயுமே நம்ம வந்து அந்த கதை அந்த புக்கில் படிச்சுருந்தா நமக்கு எல்லா ஒரு தெளிவும் கிடச்சிருது நம்ம இப்படி தான் ச நம்ம நாட்டிடுடைய அரசர்கள் வாழ்ந்தாங்கன்றத பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்